பக்கத்தில் இருக்கிற நகரங்கள் இல்லை டவுனு எந்த ஏரியாவுக்கு போனாலும் ட்ராவல் பண்ணும்போது நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா பஸ்ஸில் போகலாம் ஆட்டோவில் போகலாம் இல்லை டூவீலரில் போகலாம் எதில் வேணாலும் போகலாம் இப்போ பஸ்ஸில் போனால் ரொம்ப கூட்ட நெரிசலாக இருக்கும் இதில் கை படுது கால் படுது அப்படின்னு நிறைய சர்ச்சைகள் இருப்பாங்க சும்மா சத்தம் போட்டே வருவாங்க நிறையா பேர் டிஸ்டபன்ஸாக இருக்கக் கூடாதுங்கறதுக்காக தனி காரில் போவாங்க பர்ஸ்னலாக ஆனால் அந்த மாரி கார்லலாம் போக முடியாதுங்கிறவங்க பஸ்ஸில் போவாங்க பஸ்ஸுனா இடிக்கத் தான் செய்யும் கூட்ட நெரிசலில் இடிப்பாங்க பேசுவாங்க அதையெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக தான் இருக்கும் அதல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு போய்ட்ருக்க தான் செய்கிறாங்க ஆட்டோவில் போறவங்க போகிறாங்க அது வந்து அது ஆட்டோனு பார்த்தா அதிகமான காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அந்த அது ஒரு சவாலாக இருக்கும் அதுக்கு பேரம் பேசுவாங்க இல்லை கொடுக்குறவுங்க கொடுப்பாங்க இல்லை இவ்வளோதானு கட் அண்ட் ரைட்டா பேசுறவங்க இருக்கிறாங்க இப்போ பர்ஸ்னலாக போகிறப்போ எந்த பிரச்னையும் இருக்காது ட்ராஃபிக் மட்டுந்தான் இருக்கும் அது அதுவே ஒரு பெரிய இதாக தான் சவாலாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ பார்த்தா எல்லா இதுலேயுமே ட்ராஃபிக் ரொம்ப அதிகமாயிடுச்சி இருக்கிற பாப்புலேஷனில் எல்லோர் வீட்லேயும் ஒன்றுக்கு நாலு வண்டி இருக்குது அதில் எல்லோருமே வண்டிதான் யூஸ் பண்ணுறாங்க காரு டூவீலர் இருக்குது அதனாலயே நிறைய ட்ராஃபிக் ஏற்படுது இங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் போய்ட்டு வர்றதுக்கே நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகுது ஏன்னா ட்ராஃபிக்கு ரொம்ப டிராஜிடியா இருக்குது அதே ஒரு சவாலாக தான் இருக்குது ஏன்னா இப்போது இதாகணும் போகாமயலாம் இருக்க முடியாது போக வேண்டிய இடத்துக்கு போய் தான் ஆகணும் ஆனால் ட்ராவல் பண்ணி போய்ட்டு வர்றது ஒரு சவாலாக தான் இருக்கு